ஹலோ ஏஎக்ஸ்என் பிரியாணி சென்ட்டருங்களா நான் இப்போ வந்த ஒன் ஹார் முன்னாடி நான் வந்து பிரியாணி ஒன்று ஆர்ட்ரு பண்ணி இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து என்னென்னா இப்போ நீங்க டெலிவெரி எனக்கு ஆகிறப்போ ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சி அந்த மாதிரி ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிறப்போ எனக்கு அந்த சாப்பாடு வந்து சூடாகவே இல்லை நீங்கள் என்ன பண்ணி இருந்துருக்கலாம் எனக்கு வந்து நீட்டாக வந்து நல்லா பேக் பண்ண மாதிரி இருக்கிற பேக்கேஜிங்ல் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு அந்த சாப்பாடு வந்து சூடாக இருந்துருக்கும் நான் வந்து சூடாக சாப்பிட்டுருந்துருப்பேன் ஆனால் அந்த பேக்கேஜிங் வந்து சரியாக இல்லை லைட்டாக ஓப்பனில் இருக்கற மாதிரியோ இல்லைன்னா நீங்கள் அந்த கரெக்டாக நீங்கள் பேக்கேஜிங் பண்ணாதனால எனக்கு அவங்க அந்த டெலிவெரி பாய் எடுத்துகிட்டு வர டிராஃபிக்லேயே எனக்கு சாப்பாடு வந்து ஆறிருச்சு இனி மேல் எனக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டெலிவெரி பண்ணுறப்போ எனக்குன்னு இல்லை மற்ற யாருக்காக இருந்தாலும் நிறைய தூரத்தில் இருந்து அவங்க ஆர்ட்ரு போடுறாங்க அப்படிங்கிறப்போ நல்ல பேக்கேஜிங்கில் கொடுத்தீங்கன்னா அது வந்து எங்களை மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சூடாக சாப்பிட்ருக்கோம் நல்லா இருக்குது சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எந்த சாப்பாடாக இருந்தாலும் சூடாக சாப்புடறப்ப தான் அதோடய டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு நல்ல பேக்கேஜிங்கில் கொடுங்க இனி மேல் நெக்ஸ்ட் டைம்